எங்கள் பகுதியில் இப்போ நாங்கள் இருக்கிறது கிராமம் இங்கே வந்து ஆரம்ப சுஹாக சுகாதார நிலையம் தான் இருக்கு ஆரம்ப சுகதர சுகாதார நிலையம்கிறது இப்போது அவசரமாக பிரசவம் அப்புறம் சின்னச் சின்ன காயங்கள் அப்புறம் நாய்க்கடி ஏ நாய் கடித்தாலோ இல்லை பு ஏதாவது விலங்குகள் கடித்தாலோ இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து முதலுதவி பண்ணுறது ஊசி போடுறது இது எல்லாமே ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே இருக்கும் அவங்க அதிலேயே ட்ரீட்மென்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி டவுனுங்கும் போது டவுனில் வந்து தலைமை மருத்துவகம் த தலைமை மருந்தகம் மருத்துவமனை மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் இருக்கும் அங்கே வந்து பெ பெரிய பெரிய ஆப்ரேஷன் மேஜர் ஆப்ரேஷன் க பெரிய தீக்காயம் பெரிசா அடிபட்டு இருந்தால் ஒரு ஆக்சிடென்ட் இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும் போது இதெல்லாம் நடக்கும் போது நா நாங்கள் வந்து தலைமை மருத்துவமனை தான் தலைமை மருத்துவமனைக்கு தான் போகணும் அங்கேதான் வந்து ட்ரீட்மென்ட் பார்ப்பாங்க இது மாதிரி இதுதான் க சி சின்னதாக க சின்ன அடி பிரசவம் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பிர பிரசவ ஒரு ஆப்ரேஷன் பெரிசா அடிபட்டால் க டவுனில் இருக்கிற பெரிய ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இப்போ போகணும் இதுதான் சுகாதாரத் துறைக்கும் டவுனில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் உள்ள வேறுபாடு